சூரியகிரகணம் வந்து வருஷத்துக்கு ஒரு அதாவது வந்து எட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வருன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து அது வந்து கொஞ்சம் பிரைட்னஸாகவும் நம்ம கண்ணால் அது பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒரு சன் கிளாஸ் மூலயமா நான் அதை பார்த்துருக்கேன் அது வந்து ஒரு ஒரு பல்ப்பு மாதிரி அழகாக தெரியும் சூரியன் வந்து சூரியனோட வெளிச்சமே நம்ம கண்ணுக்கு தெரியாது அது கண்ணால் வந்து நம்ம பார்க்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க